இந்த பகுதியில் அடிக்கடி காணப்படும் சில பறவைகள் என்ன அதில் உங்களுக்கு பிடித்த பறவை வகை எது ஏன் எங்கள் பகுதியில் வந்து என்னென்ன பறவை காணப்படுன்னால் அது பேரெல்லாம் எனக்கு தெரில ஆனால் அது பார்க்க அழகா இருக்கும் டெய்லியும் வந்து எங்கள் வீடு ஜன்னல் கிட்டே அந்த கண்ணாடி பார்த்துட்டு அது ரிஃப்லெக்ட் ஆகும்லே அது ஃபேஸ்ஸு டொக்கு டொக்குன்னு தட்டிகிட்ருக்கும் அதோடய ஃப்ரெண்டு தான் இருக்குது போல் அவங்க இன்னும் அப்படின்னு சொல்லிகிட்டு அது பார்க்க கொஞ்சவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சிட்டுக்குருவிங்கள் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் மேலே வந்து அழகா பறந்துகிட்டு வருங்க ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா கொக்கு கொக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே அந்த எ போகிறது சி போகிறது டி போகிறது அழகா மேலே பாருங்க அது பார்க்குறப்பவே ஒரு நல்ல வியூ எனக்கு இதுதான் பிடிக்கும் இந்த பறவைதான் பிடிக்கும் அந்த பறவைதான் பிடிக்கும் அப்படின்ட்டு இல்லை எல்லாமே பார்க்க அழகா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ க்ளாக் ட்வெல் ஓ க்ளாக் மேலே எங்கள் வீட்டு கொய்யாக்காய் மரத்தில் வந்து கிளி கிளி வந்து கொய்யாக்காய் சாப்பிடும் அது பார்க்குறப்ப அழகா இருக்கும் அது ஒரு நல்லா இருக்கும் ஒரு கிளி வந்துச்சுன்னா அப்படியே பின்னாடியே ஒரு ரெண்டு கிளி மூணு கிளி அப்படியே வரும் அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ க்ளாக் மேலே பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி மரங்கொத்தி வந்து எங்கள் எதிர் வீட்டு ஒ ஒரு கழனி இருக்குது அந்த கழனில ஒரு மரத்தில் போய்விட்டு டொக்கு டொக்குன்னு அடிச்சுன்னு இருக்கும் அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் அது குத்தும் ஆனால் அதிலருந்து மர தூள் வெளியவே வராது அது கொஞ்சம் நேரம் குத்தி குத்தி பார்த்துட்டு அப்புறம் போய்விடும் அப்புறம் வேறு என்ன இருக்குது பறவைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கும் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை காக்காவுக்கு எங்கள் அம்மா அமாவாசை ஆனால் காக்காவுக்கு சோறு வைப்பாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்போ வந்து காக்கா வந்து நிறைய பார்க்கலாம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கா கான்னு கூப்பிடும்போது நானும் சேர்ந்து கா கான்னு கூப்பிட்லாம் அது ஒரு நல்லா இருக்கும் காக்கா பறவை இனமாக ஆ சரி ஓகே அப்போது வந்து காக்கா வந்து இந்த அமாவாசை டைம்மு இல்லை யாராச்சும் கூப்பிட்ற டைம் ஃபெஸ்டிவலில் அது நல்லாயிருக்கும் காக்கான்னு கூப்பிட்டோன்னா எல்லா கூட்டமுமே காக்கா கூட்டமே வந்து ரவுண்டு அடிச்சுரும் நம்ம இப்படி போனதுக்கப்புறம் காக்கா வந்து அதை எடுத்து சாப்பிடும் அந்த டைமில் அதை பார்க்கலாம் மற்ற டைமில் காக்காவை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டந்தான் இந்த மார்னிங் ஈவினிங் டைம் தான் வந்து பறவைகள் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னால் மார்னிங் வந்து அந்த சன் சன் செட் வர்றப்போ மார்னிங் நம்ம எழுந்திருக்க மாட்டோம்லே அதனால் கிளி அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி ஆனால் இப்பெலாம் சிட்டுக்குருவி ரொம்பவே கம்மியாகிடுச்சி அப்போ இருந்ததை விட இப்போ எல்லாம் அங்கங்கே ரேர்ராகதான் பார்க்க முடியுது சிட்டுக்குருவிங்கள் அதுக்கப்புறம் டென் ஓ க்ளாக் மேலேதான் சிட்டுக்குருவிங்கள் எங்கே சாப்பாடு கிடைக்கலன்னா இங்கே வந்து இந்த சைடு சுற்றுறது நம்ம பார்க்கலாம் இப்போ நிறைய பறவைங்களை சொல்லப் போனால் இல்லை ரேர்ராகதான் பார்க்க முடியுது எங்கேயாவுது ஒன்று ரெண்டுதான் எப்பயாச்சு ஏதோ எ எங்கள் வீடு வந்து கிராமம் சைடு கொஞ்சம் கிராமங்றதுனால வந்து அடிக்கடிக்க வந்து எப்பயாச்சு பார்க்கலாம் மற்றபடி வந்து எல்லா பறவைங்களும் பார்க்க அழகாதான் இருக்கும் நம்ம ரசிக்கிற விதத்தில் இருக்குது ஒன்று ஒன்றும்